நாங்கள் நாங்கள் சமீமாக வந்து வண்டி வாங்குனோம் அது நல்லா ஓட் ஓடுது எனக்கு எடுக்கறத்துக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஸ்கூட்டி எடுக்கோ பயமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு லட்சம் ஒன்றை லட்சம் ரூபா கொடுத்து காசு கொடுத்து வாங்கிருக்குறோம் நம்ப எங்கன்னா தள்ளிவிட்டு போனால் என்னா பண்ணுறது இடிஞ்சிடுச்சுன்னா எவ்வளோ கா வண்டிக்கு வேஷ்ட்டாக போயிடும் அப்படின்றதுனால வண்டி எடுக்கறத்துக்கே பயந்தேன் ஆனால் இப்போ வந்து கு ஒரு நாள் எடுத்து பழகிட்டது இப்போ என்னால் தைரியமாக வண்டி ஓட்ட முடியுது